எனக்குப் பிடிச்சது இரண்டு சக்கர வாகனம் அவ நாங்கள் வச்சுருப்பது இரண்டு சக்கர வாகனம்தான் நான் தினசரியாக பயன்படுத்துவது இரண்டு சக்கர வாகனம்தான் நான் கல்லூரிக்கு வந்து பயன்படுத்துவதும் இரண்டு சக்கர வாகனம்தான் ஆனால் வந்து நம்ம தூரமாக போகிறோம் அப்படின்னா நம்ம நாலு சக்கர வாகனம் பயன்படுத்துனோன்னால் நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம வசதியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தூரமாக போகிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த வேகம் அதெல்லாம் வந்து இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து அவ்வளோக்கா இருக்காது ஆனால் நாலு சக்கர வாகனத்தில் அது நல்லா இருக்கும் இதே இரண்டு சக்கர வாகனன்னா நம்ம வந்து நம்மளா ஓட்டிகிட்டுப் போகணும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து சோர்வாகிவிடும் ஆனால் நான்கு சக்கர வாகனம் நம்ம ஓட்டினோன்னா நம்ம வந்து ஓட்டினோனு இல்லை நம்ம யாரையாவது வச்சு கூட நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து எங்கேயாவது வந்து நிறுத்துணும் எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்ணும் எதான்னால் கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதே வந்து பேருந்து ரயில்னால்கூட கொஞ்சம் வந்து வசதியாகதான் இருக்கும் நம்ம வந்து எதுவும் பண்ணத் தேவையில்ல நம்ம தூங்கிகிட்டு கூட போகலாம் நம்ம தூரமாக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து வீட்டுக்குத் திருப்பி வந்தம்போது நம்மளுக்கு ஏதாவது வேலை செய்யணும் திருப்பி அடுத்தநாள் வேலைக்குப் போகணும் இல்லை படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோர்வாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து இதே வந்து ரயில் இது பேருந்து அப்பிடில்லாம் போனோன்னால் அதில் போனாலும் நம்மபாட்டுக்கு தூங்கிட்டே போகலாம் நம்மளுக்கு எந்த பிரச்சினையுமே இருக்காது நம்ம வந்து எதையும் யோசிக்காமல் எதை பற்றியும் சி சிந்திக்காமல் அப்படியே தூங்கிட்டே போகலாம் நம்மளுக்கு வந்து எந்த சோர்வுமே இருக்காது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கூட போகலாம் இல்லை நிறுத்தி சாப்பிட்டு கூட போகலாம் இதே வந்து இரண்டு சக்கர வாகனமாக இருந்தால் நம்ம அப்படி ப பண்ண முடியாது நம்மளே தான் ஓட்டிகிட்டுப் போகிற மாதிரி இருக்கும் இதே பாட்டு கேட்டுகிட்டு நம்ம நல்லா வந்து பாட்டு பாடிவிட்டு நல்லா வந்து விளாண்டுட்டு அப்படியே போகலாம் நான்கு சக்கர இதே ரயிலாக இருந்தால் நம்ம விளாண்டுட்டு கூட போகலாம் எந்த பிரச்சினையுமே இருக்காது